உள்ளே வாங்கம்மா என்ன விஷயோ எங்கே மிஸ் பண்ணிங்க ஐடி கார்டு பத்திரமா வச்சுக்கிறதில்லயா புரியிலைமா சரி ஓகே அப்போ ஒன்று பண்ணுங்கம்மா லைப்ரரி போங்க போய்விட்டு ஹண்ட்ரெட் ருபீஸ் அமௌன்ட்டும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பர் ஒரு ஃபார்ம் இருக்கும் ஃபில் பண்ணிவிட்டு ஐடி கார்டு வாங்கிக்கோங்க இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால இப்பதிக்கு எந்த ஒரு ஃபைன் அமௌன்ட்டும் கிடையாது இதே செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரெட் கட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்கள் டிப்பார்ட்மெண்ட் மேம் கிட்ட சொல்லிவிடுங்க இதுவும் ஒன் ஹவர்ல ஐடி கார்டு ரெடி ஆயிடும் ம் சரி